ஹலோ ஆ வணக்கம் ஆ ஆ சார் எனக்கு ஹூண்டாய் யூனிக் ஃபைவ் இருக்குங்கல்லை அந்த காரோடய ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு தெரியணும் சார் அதுபோக இஎம்ஐ எப்படி வரும் எவ்வளோ கட்டணும் அது ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நாலரை லட்சம் சொன்னிங்க சார் நாளைக்கு ஃப்ரீ தான் சார்

ம் சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க சார்

ஆ சரிங்க சார்

எத்தனை மணிக்கு வரலாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஒன்போது மணிக்கு வேணால் ஒரு பத்துமணிக்கு வந்துடறேன் சார் ஆ ஓகேங்க சார் சரி நான் கால் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பறப்ப கால் பண்ணிட்டு வரேன் சார் சரிங்க சார் ம் தேங்க்ஸ் சார்